ஹலோ யாருங்க

ஆ ஆமாம்ங்க மேம் சொல்லுங்கள்

ஆ சொல்லுங்கள் மேம்

ம் சரிங்க மேம் ஆ சேரி ஓகேங்க மேம் இப்போ என்ன என்ன என்னாங்க மேம் என்ன அது போடணும் அவனுக்கு

ஓகேங்க மேம் இப்போ வந்து தான் கூட்டிகிட்டு வரணுங்களா சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஒரு நாற்பது நிமிஷம் நாலு டு அஞ்சு மணிக்காட்டம் வந்தால் போதுங்களா ஓகேங்க மேம் சரிங்க சரி ஆ ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் நான் வர முடிஞ்சா வரேங்க இல்லை நாங்கள் அவங்க அப்பா வருவாங்க யாரோ ஒருத்தர் வராங்க மேம் நீங்கள் இன்னவரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் நாங்கள் வரலைனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்துடுறோம் சேரி ஓகேங்கம்மா ம் ம் ம்